சில பேர் நிறைய காலேஜ்லாம் படித்து முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்கோட பாரம்பரிய தொழில் வந்து டேன்ஸு தான் டேன்ஸு எங்கள் ஊர் ஊராக போயிட்டு தெருக்கூத்து மாரி ஆடிட்டு இருக்காங்க அதே மாரி ப ஒரு சிலவங்க படிச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த தொழிலில் வந்து மேஸ்திரி தொழில் செய்கிறாங்க விவசாயத்தை பண்ண படிக்கிறது செய்கிறாங்க வேலை விவசாய வேலை செய்கிறாங்க மேஸ்திரி வேலை செய்கிறாங்க இப்படி நல்ல முடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க சரி விடு நம்மளுக்கு தான் கிடைக்கிலியே அப்படின்னு சொல்லிட்டு என்னா பண்ணுறாங்க எல்லோரும் விவசாயத்துக்கு போயிறாங்க இல்லை ஐடிஐ கம்பெனில் எதோ கொஞ்சம் சம்பளமாக இருந்தால் கூட ஐடிஐ வேலைக்கு போயிடலாம் கௌவ்ரமான்னு சொல்லிட்டு அதுக்கும் போயிடுறாங்க இப்படிக்கி ஒவ்வொருத்துருக்கும் ஓ ஓரளவுக்காவது இந்த வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கோட வாழ்க்கையில் இது நம்மளுக்கு இங்கே நமக்கு ஏற்றா மாதிரி இது கூலி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் நம்முடைய ஃபீச்சர்க்காகவது மேலும் மேலும் எங்கனாச்சி போயிட்டு நம்ம இதுக்கு இதுவரைக்கும் அனுபவம் பண்ணிட்டோம் மேல்கொண்டு வேறே எங்கனாச்சும் அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் மேல் கொண்டு எங்கேயாச்சி போயிட்டு நல்ல இந்த கம்பெனி விட்டு வேறே கம்பெனிக்கு போகிறாங்க நிறைய சேலரி வந்துடுது அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் தெரிஞ்சது சரி இந்த வேலை இவ்வளோலுக்கு பரவாயில்ல இதுங்க மாரி இன்னொரு இடத்துல போனால் இன்னும் அதிகம் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்றா மாதிரி நிறைய அதே போல் சில பேர் நிறைய படிச்சவுங்க என்ன பண்ணுறாங்க துணி கடையில் வேலை செய்கிறாங்க துணி கடையில் வேலை செய்றாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து ந நகை கடையில் வேலை செய்கிறாங்க அதே மாரி சா வேறே எதனா இந்த வேறே சிறு சிறு நம்ம பெரும்பாலும் எல்லாம் வந்து இன்னா பண்ணுறோம் எல்லாம் வந்து நிறைய பேர் படிச்சிட்டு இருந்தால் கூட நம்ம விவசாயத்தை வந்து மறக்கவே மாட்டுறோம் அது தான் மெயினே என்ன தான் படித்து முடிச்சிருந்தாலும் என்ன தான் பதவியில் இருந்தால் கூட அந்த விவசாயத்துக்கு வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இது தான் நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு